காப்பீட்டு தொகை நிஜமாவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்குது ஏன்னால் கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு விபத்து நடந்துச்சி ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப் அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படியின்னா ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயங்கள் அதனால் அந்த காப்பீடு தொகையை கா இது எடுத்துகிட்டு போய் காட்டினோம்ன்னா அவர்களுக்கு என்ன சொல்வது அறுவை சிகிச்சை வந்து தருமபுரியில் வந்து டிஸ்ட்டிக்கிலே வந்து ம பல மருத்துவமனைகள் இருக்குது கொடுத்து கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இதனாலக பயன் அடைஞ்சுருக்காங்க கால் உடஞ்சி இருந்தாலோ பெரிய ஆப்ரேஷன் அதாவது கல்லீரல் பிரச்சின எந்த ஆப்ரேஷனும் வந்து அவங்க ச சரி பண்ணிடுறாங்க காப்பீடு தொகை மூலமாக நாம் வந்து அதிகாரி மேல் அதிகாரியை பார்க்க முடியல நமக்கு யார் யார் பார்க்கறதுனு தெரியல அப்படின்னா அந்த மருத்துவமனைலேயே ஒரு அதிகாரியை நியமிச்சு அவங்க வந்து அந்த காப்பீடு தொகைக்கான எந்த அதிகாரியை பார்க்கணுமோ அவங்களையும் நல்ல முறையில் பார்த்து நமக்கு வந்து சரியான நேரத்துக்கு சரியான உதவியும் அவங்களே செஞ்சுறாங்க அதுக்கான எல்லா வசதிகளும் மருத்துவமனைலேயே நமக்கு கிடைக்கும் போது நிஜமாவே வந்து எனக்கு திருப்திகரமாக இருக்குது சிக்கல் இல்லாமல் அந்த காப்பீட்டு தொகை வந்து மக்களுக்காக சென்றடையும் போது அது நல்ல விஷயமா நம்மளுக்கு படுது அதனால் கண்டிப்பாக எங்கள் கிராமப்புற மக்களுக்கெலாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் அது